ஃபோன் வந்ததுனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு ஷேர் சேட்ஸு வாட்ஸப்பிலு ஃபேஸ்புக்கு அப்புறம் இதெல்லாம் வந்ததுனால் கொ ஓரளவுக்கு நல்லதாகவும் இருக்குது இதனாலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பணம் ட்ரான்ஸாச்சர் வச்சுக்கிறோங்க அதுவும் நல்லா இருக்குது இப்போ எங்களுக்கு அது வந்ததுனால் பணம் போ பேங்க்கில் போய் க்யூவில் நின்று போட்டு எடுக்கணுன்றது அது கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ இது ஃபோன் வந்ததுனால் எங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ ஃபோன்பே வந்ததுனால் ஃபோன்லே நாங்கள் எல்லாருக்கும் பணம் போட்டு எடுக்கறது எல்லாமே பண்ணிக்கறோம் அதே மாதிரி வாட்ஸப்பிலு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு அப்புறம் ஷேர் சேட்டு இதெல்லாம் வந்ததுனால் ஒரு நல்லதும் எடுத்துக்கலாம் அதில் நல்லதும் இருக்குது தேவையானதும் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ இருக்குகிற பசங்க குழந்தைங்க காலகட்டத்தில் அதே மாதிரி பார்த்தோங்கன்னா பிள்ளைங்க வந்து குழந்தைங்களுக்கு சோறு சாப்பிட்ணுன்னா கூட ஃபோன் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுதுங்க குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும் போது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் அதுலேயே இருக்கு எனி டைம் குழந்தைங்க வந்து ஃபோன்லேயே இருக்கிறது கேம் விளாட்டுறது அந்த மாதிரி இருக்கறதுனால் சில குழந்தைங்க அதனால் பாதிப்பும் இருக்குது எப்படி சொல்கிறதுன்னா தேவையானதை எடுத்துக்கறது இல்லை அதில் இருக்கறதே அதையே புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைங்க அதில் இருக்கறதை பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணுகின்ற மாதிரிலாம் போயிடுது கெட்டதாகவும் அமைஞ்சுருது அதனால் சிலது ஒ எப்படி சொல்கிறதுன்னா பிள்ளைங்க வந்து ஷேர் சேட் பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணும் அந்த மாதிரி இந்த வாட்ஸப்பில் ஃபேஸ்புக்லலாம் பார்த்துட்டு குழந்தைங்க மற்றவங்க ஃபோனு இந்த ஏதாச்சி ஒன்றுன்னா அது கெட்டதாகவும் அமைஞ்சு போயிருது அது எப்ப கொ அதே மாதிரி கேம் விளாட்டுறது பிள்ளைங்க அதுலே கேம்முலே விளாண்டுக்குவாங்க இப்போ இருக்குற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுன்னே இருக்குகிறாங்க அது அந்த செல்போனை கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுதுங்க குழந்தைங்க இப்போ இருக்கறதில் செல்ஃபோன் கொடுக்கலேன்னா சாப்பிட மாட்டேங்குது அடம்பிடிக்கிறாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன் இல்லேன்னா ஒன்றுமே படிக்கிற பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்குகிறாங்க கொ என்ன தான் படிக்கிற படி படின்னாலும் அந்த ஒரு மணி நேரமாவது ஃபோனை கையில் கொடுத்தா மட்டும் தான் அந்த படிக்கிறவங்களே அது பார்த்துட்டு அப்புறம் தான் நான் படிக்கிறேன்னு சொல்லுதுங்க எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஃபோனாவது ஒரு மணி நேரம் கொடுத்தா தான் நான் ப அப்புறம் தான் படிக்கவே போவேன் ஹோம்வொர்க்கு எழுதுறேன்னு சொல்கிறாங்க அதனால் பிள்ளைங்க இந்த ஃபோன் வந்தனால் கொஞ்சம் இது தான் மற்றபடி ஒன்றும் தெ எப்படி சொல்கிறது குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கறதுனால் நம்ம போன் வந்தனால் கொஞ்சம் இது தான் பாதிப்பு தான் குழந்தைகளுக்கு ஆனால் எங்கள் பெரிய ஆளுங்களுக்குன்னு பார்க்கும்போது அது இருக்கறதுனால் நல்லதாகவும் இருக்குது இப்போ பணம் போட்டுறது அனுப்புறது எல்லாருக்குமே நாங்கள் நல்லா பார்த்து அனுப்பிச்சுருவோம் ஏதாவது ஒரு போனு இருக்கறதுனால் ஒரு தகவல் சொல்லணுன்னால் கூட போன் பண்ணி தகவல் சொல்லிடலாம் அது ஓகே தான் நம்மளுக்கு இதனால் சீக்கிரம் நம்ம பஸ் ஏறி அந்த காலத்துலலாம் போயிட்டு வ ஏதோ ஒரு தகவல் சொல்லுவோம் இப்போ எல்லாமே போனு வந்ததுனால் போன்லையும் சொல்லிக்கிறோங்க நம்ம அதனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பஸ் ஏர்கிற வேலை இல்லை டைம் இது எல்லாமே குயிக்காக ஆயிருது இது போன் இருக்கறதுனால் அதே சமயம் குழந்தைகளை நினைக்கும்போது தான் பயமாக இருக்குது குழந்தைங்க இந்த ஃபோனுலே இருக்கறதுனால் கேம் விளாடிகிட்டு அது இது பண்ணிகிட்டு இருக்கறதனால் அது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது